நான் சின்ன வயசாகருக்கும் போதே எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இவங்கல்லாம் கதை கேட்டு தான் கதை கேட்டு கதை சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் நான் கேட்பேன் எப்படினா அந்த அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் ஆட்சிதான்னா மன்னர்கள் தான் ஆட்சி செய்வாங்கம்மா அப்படினு சொல்லி சொல்லி இருக்குறாங்க அது எப்படினா வயலில் போய் நிறையா வேலை செய்யணும் வேலை செஞ்சிவிட்டு இப்போ தான் வந்து காசு கொடுக்குறாங்க அப்போலாம் காசு கிடையாதும்மா வயலில் வேலை செஞ்சிவிட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு போகும்போது ஒரு படி நெல்லு தான் அந்த அறுவடை பண்ணுற நெல்லு தான் கொடுப்பாங்க அப்போ அதை வச்சு தான் நாங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அது ஒலக்கையில போட்டு குத்தி அதன் பிறகு தான் சாப்பாடு செஞ்சு அதன் பிறகு தான் சாப்பிடுவோம் அப்போலாம் அந்த மன்னர் ஆட்சி தான் ஆனால் இப்போ இப்போ அந்தமாதிரி கிடையாது இப்போ வந்து நிறையா தலைவர் எலெக்ஷ்ன்னு அப்படி இப்படினு சொல்லிவிட்டு நிறையா வந்துருச்சு அப்போ இருந்த ஆட்சி எல்லாம் மன்னர்கள் ஆட்சி தான் மன்னர்கள் ஆட்சியில இப்படி தான் இருக்கும் ஒரு மன்னர் வந்து ஒரு நாட்டை கைப்பற்றாருன்னா அது போர்தொடுத்து தான் அந்த நாட்டை கைப்பற்றாங்க அப்போ அந்தமாதிரியான ஆட்சி இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து எலெக்ஷ்னில் நிற்கிறது நின்று ஒட்டு போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அப்படின்றமாரி எங்கள் தாத்தா சொல்லிருக்குறார் நாங்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் எப்போவுமே அவங்க நிறையா படிப்புக்கு உதவி செஞ்சுக்குறாங்க மக்களுக்கும் நிறையா உதவி செஞ்சுக்குறாங்க அவங்களுக்கு தான் எப்போவுமே ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்குறாங்க